ஹலோ சார் கேப் ட்ரைவருங்களா சார் நான் திருவாரூர்லேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு வந்து திருநீலக்குடியில் இருக்கிற அந்த ஆபத்சகாயரர் சகாயேஸ்வரர் கோவில்ருக்குல்லையா அது வரிக்கும் கொஞ்சம் போனும் சார் அதுதான் கேப் கிடைக்குங்களா

சார் அதுக்கில்லை சார் இங்கே இங்கேயிருந்து திருவாரூர் திருவாரூர்லேருந்து திருநீலக்குடி வரைக்கும் போகிறத்துக்கே அவ்வளோ ஆகுமா சார் சார் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சார் இவ்வளோ சொல்லாதிங்க எங்களுக்கு வேற வழி இல்லை பஸ்ஸு நிக் அது ஓகே சார் புரியுது பஸ்ஸு இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரமாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டுக்குறோம் நாங்கள் ஒரு அஞ்சு லேடீஸ் போல் வந்துகிட்டிருக்குறோம் சார் ஜென்ஸ்லாம் யாருமே கிடையாது சேஃப் கிடையாது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் கேபு புக் பண்ணோம் எங்ககிட்ட அவ்வளோ அமௌன்ட்டும் இப்போ கையில கிடையாது அது புரியுது சார் இருந்தாலும் கொஞ்சம் கம்மிப் பண்ணி கொடுங்க சார் அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் வெயிட் பண்ண கூட வேணாம் அங்கேயிருந்து ஒரு ரிலேட்டிவ் வீடு ஒன்று இருக்குது அங்கேயும் போய்ட்டு கொஞ் ஸ்டே பண்ணிட்டு ஈவினிங் போல் தான் நாங்கள் கிளம்பற மாதிரி இருக்கும் அதுக்கும் சேர்த்து வெயிட்டிங் சார்ஜ்ஜி போட்டுங்கள் சார் கொஞ்ச கம்மிப் பண்ணிப் பாருங்கள் சார் இருக்கட்டும் சார் அதுக்காக த்ரீ தொளசண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கே சார் கொஞ்சம் கம்மி பண்ணப் பாருங்கள் சார் சார் த்ரீ தொளசணே அதிகமாக இருக்குதுன் தான் சார் பேசிகிட்ருக்கிறேன் நீங்கள் ஒரு டூ தொளசண்ட் இல்லை டூ தொளசண்ட் டூ ஹண்ட்ரெட் ஃபைவ் ஹண்ட்ரெட் அந்த மாதிரி பாருங்கள் சார் சார் அதெலாம் பார்த்து பண்ணுங்கள் சார் முடியும் அதெலாம் நாங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே உங்கள் நம்பர் தான் எங் ஃப்ரெண்டு கொடுத்தா அதனால தான் உங்கள் நம்பருக்கு கால் பண்ணோம் வேற எந்த கேபும் எங்களுக்கு தெரியாது கொஞ்சோம் கம்மி பண்ணுங்கள் சார் கம்மி பண்ணலாம் ஒரு டூ தொளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு மட்டும் பாருங்கள் சார் இவ்வளோ குறச்சிட்டிங்க ஒரு டூ ஹண்ட்ரெட்க்கு மட்டும் குறைங்க சார் டூ தொளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க சார் சார் அங் இங்கேயிருந்து கொஞ்ச தூரோம் தானே சார் அதில் அவ்வளோ தூரம் கிடையாதே சார் திருநீல திருநீலக்குடி இங்கேருந்து பக்கம் தானே சார் பஸ்ஸுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால தான் சார் நாங்கள் கேபை புக் பண்ணோம் நீங்கள் இவ்வளோ ரேட்டு சொல்கிறிங்க திருவாரூர் ஜெங்க்ஷன்லேருந்து தான் சார் இப்போ நாங்கள் பேசிகிட்ருக்கிறோம் ரொம்ப லாங் கிடையாது நாங்கள் அது ஓகே சார் அதுக்காக த்ரீ தொளசண்ட்லாம் ரொம்ப அதிகம் சார் நீங்கள் ஒரு டூ தொளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட்க்கு மட்டும் ஃபைவ் ஹண்ட்க்ரெடுக்கு மட்டும் தானே குறைக் குறைக்க சொல்கிறோம் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் சார் சரி ஓகே சார் இல்லை நீங்கள் திருவாரூர் ஜெங்க்ஷன் வந்துடுறிங்களா அட்ரஸ்ஸு உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணட்டுமா லொக்கேஷனும் உங்களுக்கு அங்கேயே அனுப்பிடுறேன் நீங்கள் கொஞ்ச சீக்கிரமாக வந்துடுங்க சார் ஒரு நாளைக்கு காலையில் நாலு மணி போல் நாங்கள் கிளம்பிடுவோம் விடியற்காலையில நாலு மணிக்கு கிளம்பிட்டு ஒரு ஏழு மணிக்கெலாம் அங்கே போகிற மாதிரி பார்த்துருங்க சார் பத்து மணிக்கெலாம் அங்கே கோவில் தரிசனம் வேற அதை முடிச்சிட்டு ஒரு ஒரு மணிநேரத்து அங்கே இருந்துட்டு அதுக்கப்பறம் திரும்ப ஒரு த்ரீ ஓ க்ளாக் ஃபோர் ஓ க்ளாக் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் சார் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் போட்டுகோங்க ஓகே சார் தேங்க் யூ சார் அமௌன்ட் உங்களுக்கு எப்படி கையில கொடுக்கறதா இல்லை ஃபோன்பே அந்த மாதிரி பண்ணுறதா சார் உங்கள் இஷ்டம் தான் சார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கையில கொடுக்கற இருந்தாலும் நான் கொடுத்துறேன் இல்லை ஃபோன்பே பண்ண சொன்னாலும் பண்ணிடுறேன் சார் ஓகே சார் இந்த நம்பருக்கு தானே பண்ணனும் சரி ஓகே சார் நீங்கள் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வர பாருங்கள் சார் ஒரு மூண்ரைக்கு நாலு மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பற மாதிரி இருக்கும் கொஞ்ச சீக்கிரமாக வந்துடுங்க சார் ஓகே சார் தேங்க் யூ ஆ அது ஓகே சார் நான் அனுப்பிடுறேன் கரெக்ட்டாக ஓகே தேங்க் யூ